ஹலோ ரெஸ்டாரண்ட்லேருந்து பேசுகிறோம் யார் இருக்குது மேம் ஓகே மேம் ஆன்லைன் ஆ ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை நீங்கள் டேரக்ட்டாக பே பண்ணுறீங்களா மேம் ஓகே மேம் ஆ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் மேம் ஓகே மேம்

அதெலாம் சேர்த்து தான் மேம் இப்போ நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணுறதுனால ஜிஎஸ்டிலாம் போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மேம் ஓகே மேம் தேங்க்யூ